எஸ் கம் இன்

ஐடி கார்டு தொலைச்சிட்டீங்களா எப்படி அசால்ட்டாக ஐடி கார்டை தொலைப்பீங்க அதுவும் இங்கே வந்து அசால்ட்டாக ஐடி கார்டை தொலைச்சிட்டேன்றிங்க வீட்டில் தான் வச் வீட்டில் தான் வச்சேன் காணோன்றீங்க நல்லா தேடிப் பார்த்தீங்களா ஐடி கார்டு வ இல்லைனு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து சொல்கிறிங்க உங்களுக்கு தெரியும்ல வேறு ஐடி கார்ட் தர மாட்டாங்க அதுக்கு தனியாக பே பண்ணணும் சொல்லிட்டு அப்படி இருந்தும் எப்படி தொலைச்சிங்க சரி ஒரு அப்பாலஜி லெட்டரை எழுதி கொடு அதே மாரி ஆஃபீஸ் ரூமில் போய் அங்கே சைன் வாங்கிட்டு மறுபடியும் என்கிட்டே வா நான் ஒரு லெட்டர் கொடுப்பேன் அதிலியும் சைன் வாங்கிட்டு அதுக்கப்றம் போய்ட்டு ஆஃபீஸ் ரூமில் கொடுத்தனா அவங்க புது ஐடி கார்டுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணு உங்கள் டீடைல்ஸ் சொன்னீங்கனால் அவங்க பழைய டீட்டைலை வெச்சு எல்லாத்தேயும் பிரிண்ட் பண்ணி தந்துடுவாங்க புதுசாக ஃபோட்டு புதுசாக ஃபோட்டோ எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஐடி கார்டு நீ இது அப்ளை பண்ணி டூ டேஸில் வந்துடும் என்னென்னா நீ ஆல்ரெடி தொலைச்சத்துக்கு எரநூறுபா ஃபைன் கட்டணும் பற்றாததுக்கு இப்போ புது ஐடி கார்டுக்கு ஐநூறுரூபா ஃபைன் வரும் ஐநூறுரூபா கட்டணும் போனவாட்டி எத்தனை அரியர் வச்ச அரியர்லாம் இல்லையா எல்லா கிரேடும் நல்ல கிரேடாக வாங்கினியா அப்படினா நீ பேரண்ட்சை கூட்டி வர தேவயில்ல இதுக்கப்றம் நல்லா படிக்க பாரு ஸோ நீ நல்ல கிரேட் வாங்கியிருக்கறதுனால விடுறேன் இதுக்கப்றம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது சரி ஆஃபீஸ் ரூமில் போய் வாங்கிக்கோ